ஹலோ ஏசி கடையா மைக்ரோ ஓவன் ஒன்று வேணும் என்ன ரேட்டில் இருக்குது என்ன ரேட்டில் இருக்குது எனக்கு ஒரு மூவாயர ரூபா ஐயாயிர ரூபா இப்படி இருந்தால் வேணும் நான் ஒரு கேக்கு கடை ஓப்பன் பண்ணலான்னு நெனச்சுருக்கேன் கேக்கு கடைக்கு தான் வேணும் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று சின்ன சைஸ்ஸு ஒன்று ரெண்டு வேணும் ரேட்டு என்னா இருக்குதுனு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஏசியும் அப்படியே எடுக்கணும் கடைக்கு கொஞ்சம் பார்த்து ரேட்டு பார்த்து எனக்கு ஃபோன் எடுத்து சொல்றீங்களா ஆ எவ்வளோ ஆகும் என்னான்னு சொல்லிட்டு கேளுங்க எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சேர்ந்து ஃபோன் அடிங்க வாரண்டி எவ்வளோ ஆ ஆ கேரண்டி எவ்வளோ எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆ ஓல்டேஜ்ஜு கேரண்டி எத்தனை வர வரும் என்னான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஃப் ஃப்ரீ ஆஃபர்லாம் என்னா போட்டிருக்கீங்க ஆஃபர் ஏதாவது போட்டிருக்கீங்களா ஆ ஆஃபர் என்ன இப்போ நான் மைக்ரோ ஓவன் வாங்கினா ஆஃபர் என்ன கொடுப்பீங்க ஆ ஃப்ரிட்ஜு ஒன்று வேணும் கடைக்கு ஏசி ஒன்று வேணும் ஆ அப்பிடியே ட்யூவில் போட்டால் எவ்ளோ மாதம் நாம்ப முன்பணம் எவ்வளோ கட்டணும் மாதம் ட்யூவு எவ்வளோ கட்டணும் ஆ அதை என்றைக்கி வர இன்றைக்கி ஞாயிற்றுக்கெழமை இன்றைக்கி கடையில் ஞாயிற்றுக்கெழமை எல்லாம் ஓப்பன் உண்டா எத்தனை மணிக்கி காலையில் கடை திறப்பீங்க ஆ ஆ சரி சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் இருக்கீங்களா ஆ நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம் போயிட்டு வா வரோம் நாங்கள் நாங்கள் வரப்போ உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஆ எத்தனை மணி வரைக்கும் திறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல ஆ நீங்கள் எனக்கு பார்த்து ஆஃபரு இதெல்லான் கேரண்டி வாரண்டிலான்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஆ சரிங்க காலையில் ஒரு ஆ காலையில்

சரி